ஹலோ யாருங்க ம் ம் வெள்ளிக்குட்டியில இருந்து ம் சொல்லுங்க ஆமாம் சரி என்ன லோனு சரி ம் வாங்கிக்கலாம் அது எல்லாம் ம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன ஏதாச்சி அ ரெக்கார்டு ஏதாச்சும் இருக்கா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கம்ப்யூட்டர் பட்டா எல்லாமே இருக்குதா விவசாயி சரி ம் பான் கார்டு இருக்கா பான் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும் லோன் வாங்கிறக்கு ஒரு விவசாயிக்கு பான் கார்டு வேணும் அது இருந்தா தான் எலிஜிபிள் ஆகும் சரி ரைட்டு இது உங்கள் நம்பரா ம் சரி நான் நோட் பண்ணிக்கிறேன் நான் நீங்கள் நாளைக்கு லீவு திங்கக்கிழம வாங்க பேங்குல உங்களுடைய டாக்குமென்ட்ஸ் பூராம் எடுத்துகிட்டு வாங்க ம் திங்கக்கிழம வாங்க எல்லாம் நேரில் பேசிக்கலாம் ஓகேவா எவ்வளோ பணம் வேணும் டூ லேக்ஸ் வேணுமா சரி சரி ஆ பர்ஸ் பர்சனல் லோனா பர்சனல் லோனா அக்ரிச்சல் அக்ரிகல்ச்சர் லோனா ம் ஓகே ஓகே ஓகே நீங்கள் விவசாயியா இருக்கிறதுனால பர்சனல் லோன் வந்து ஏற்பாடு பண்ணலாம் இல்லை அக்ரிகல்ச்சர் லோனும் ஏற்பாடு பண்ணலாம் உங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ வட்டி குறையுமோ அந்த வட்டி குறைச்ச வட்டி நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தர்றேன் நீங்கள் வந்து டாக்குமென்ட்ஸ் பூராம் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் உங்களுடைய ஆ ம் பர்சனல் லோன்னா ஒரு ரூபாய்க்கு மேலே வரும் அக்ரிகல்ச்சர் லோன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பைசா லோனு ஏற்பாடு பண்ணித்தர்றோம் ஆ ஆமாம் மாதம் மாதம் கட்டணும் முப்பத்தாறு மாதம் கட்டணும் மாதம் எட்டாயிரம் ரூபா கட்ட வேண்டியது வரும் மாதம் எட்டாயிரம் ரூபா அசல் அதில் பிளஸ் வட்டி இந்த மாதிரி கட்ட வேண்டியது வரும் எல்லாம் பையன் வீட்டில் எல்லாத்துக்கிட்டேயும் கலந்துகிட்டு ஏன்னா லோன் வாங்குறது வீட்டில் எல்லாத்துக்குமே தெரியணும் தெரியாத நா ஏதும் செய்யக்கூடாது அதனால வீட்டில் எல்லாம் கம்ப்ளீட்டா கலந்துக்கிட்டு அப்பறமா வாங்க ஓகேவா சரி திங்கக்கிழம வந்துடுங்க நேரில் பேசிக்கலாம் ம் சரி ரைட் ஓகே ஓகே ம்